ஹலோ சொல்லுக்கா ஆ சொல்லுங்க

ஆமாம்

எப்படி இப்போ பஸ்ஸில் ம் இருக்குதுப்பா நீங்கள் காலேஜ் வந்து ரெண்டு நாள் கழித்து வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஐடி கார்டுக்கு பணம் கட்டிகிட்டு போனீங்கன்னால் ஒரு ரெண்டு நாள் கழித்து கிடைக்கும் எப்படி பஸ்ஸில் விட்டுட்டியா பஸ்ஸில் பஸ் ஸ்டாபில் விட்டுட்டியா இல்லை எப்படி வீட்டுலேருந்து வரியா பஸ்ஸில் போயிட்டுருக்கப்பயா சரி சரி பரவாயில்லை ஆ புதுசா ஐடி வாங்கிக்கலாம் அதனால் நீ ரெண்டு நாள் கழித்து வந்தன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து எழுதி கொடுக்கணும் ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டு பணம் கட்டிவிட்டு போனால் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து திரும்ப வாங்கிக்கலாம் திரும்ப வாங்கிறதே பத்திரமா வச்சுக்கோ ஆ சரி சரி பைசா இருநூறுபா ம் ஓகே ம் ம் தேங்க் யூ ம் தேங்க் யூ